ஹலோ மேடம் நாங்கள் இங்கே பே ஊருக்கு கிளம்பணும் மங்கநல்லூர்னு ஒரு ஊரிலேருந்து பேசுகிறோம் ஆ ஆ ஆ சீர்காழியில் சட்டநல்லூர் சட்டநாதர் கோயிலுக்கு போகணும் ஃபேமிலியோடு ஆ அது நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் போகலான்னு இருக்கோம் இ ஆ ஆ உங்களது ட்ராவில்ஸ் நல்லாயிருக்குதுன்னு சொன்னாங்க ஏஜென்ட்டு அது தான் கிளம்புன்னா காலையில் எத்தனை மணிக்கு மேடம் கிளம்பணும் எப் எப்போ கோவில் திறந்துருக்கும் எங்களுக்கு ஏசி வேணும் மேடம் ஏசி வேணும் சீட்டெல்லாம் கம்ஃபர்ட்டபிளாக இருக்கணும்

மேம் இல்லை மேம் பத்து பேர் தான் மேடம் வரோம் ஆ ஆ சரி ஈவினிங் எப்போ மேடம் திறப்பாங்க கோயில் எத்தனை மணிக்கென்னு சொன்னால் நாங்கள் நேரமே கிளம்பிட்றோம் மேடம் காலையிலே கிளம்பிட்றோம் அப்போ காலையிலே சாமி பார்த்துட்றோம் ஆ ஆ சரி நாங்கள் அட்ரெஸ் அனுப் அட்ரெஸ் அனுப்பிச்சி விடுறோம் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரெஸ் அனுப்புகிறோம் ஆ சரி நீங்கள் டைமிங் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம்

ஆ சரிங்க சரி எவ்வளோ மேடம் பைசா எவ்வளோ செலவாகும்

இல்லைம்மா இல்லடம்மா பேட்டா ஏதாவது கொடுக்கணுமா ட்ரைவருக்கு ஆ டோல் கேட் டோல் கேட்டுக்கு எதனால் பைசா எதுவும் கொடுக்கணுமா மேடம் டோல் கேட் டோல் கேட்க்கெலாம் நம்ம எடுக்கணுமா மேடம் ஆ சரி மேடம் ம் சரி கொஞ்சம் ட்ரைவர் மட்டும் கொஞ்சம் நல்லா ஆளாக அனுப்புங்க மேடம் யார்ன்னால் குடிக்காரன் எதுவும் அனுப்பிச்சுடப் போகிறீங்க தேங்க் யூ மேடம்